இப்போ பார்த்திங்கனா டவுனுக்கெல்லாம் போகும்போது வந்து ரொம்ப பாதுகாப்பாக போகணும் முன்னே வேற விஷயம் இப்போலாம் நிறையா வந்து இளைஞர்கள் வந்து படிச்சிட்டு வேலை இல்லாமல் எல்லாம் ஊரை சுத்திகிட்டுருக்குறாங்க பணத்துக்கு செலவுக்கு காசு இல்லாதனால யாராவது பெண்களை வந்து டூவீலர்ல போகும்போது பின்னாடி உட்காந்துட்டு போனோம்னா செயின் எதுவும் போட்டுட்டு போகிறாங்களா போகும்போது போக போக பல்ஸர் வண்டி எடுத்திருப்பாங்க இல்லை அப்பாச்சி வண்டி எடுத்திருப்பாங்க அவங்கதான் வந்து பிட்பாக்கெட் அடிக்கிறது செயின் அடிச்சிட்டு செகண்ட்ல வந்து பெரிய வண்டில சல்லுன்னு போய்டுவாங்கள் அதனால் நாம் வந்து எப்போயுமே டவுனுக்கு போகும்போது லேடிஸுங்குல கூப்பிட்டு போகும்போது இல்லை நாம் போகும்போதோ நம்முடைய நகை இதுமாதிரியான விஷயங்களலாம் பாதுக்காப்பாக வந்து போட்டு பாதுகாப்பாக போய் வரணும் அந்தமாதிரி நான் எதுவும் இன்னும் சந்தித்தது இல்லை எங்கள் ஃப்ரெண்டுங்க ஒரு ரெண்டு மூணு பேர் சந்திச்சிருக்கிறாங்க பார்த்து இதுன்னுங்க